மே ஐ கமிங் மேம் மே ஐ கமிங் மேம் மேம் நான் உங்கள் காலேஜில் எம்சிஏ படிக்கிற ஸ்டூடென்ட் மேம் ஃபஸ்ட்டியர் படிச்சிட்டுருக்கேன் நேற்று நடந்த காலேஜ் பிரேயரில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் மேம் அப்போ ஐடி க ஐடியை நான் பேகில் வைக்கிம்போது தவறுதலாக கீழே எங்கேயோ விழுந்துட்டு மேம் ஆமாம் மேம் அந்த பிரீயடு அவசரத்தில் கார்டு இல்லை பீடி சார் இது பண்ணதில் உடனே போய் கலந்துக்கிட்டேன் மேம் லேட்டாகதான் கிளாஸ்க்கு வந் ஆ தேடி பார்த்தன் மேம் இல்லை மேம் கூட்டுகிற ஆயாம்மாட்டியும் கேட்டோம் அவங்குளும் இல்லைன்ட்டாங்க வாட்ச் மேன்ட்டியும் கேட்டோம் இல்லைன்ட்டாங்க மேம் நெஸ்ட்டு வீக்கு நெஸ்ட்டு வீக்கு எக்ஸாம் வருது மேம் எனக்கு எம்சிஏ மேஜர் எக்ஸாம் எக்ஸாம் ஐடி இருந்தாதான் எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்க அதான் மேம் ஐடிக்கு வாங்கிறதுக்கு என்ன மேம் நான் பண்ணுறது இது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக என் மேலே தான் மிஸ்டேக்கு நான் கேர்லஸ்ஸாக இருந்துவிட்டன் மேம் அதனால் இல்லை மேம் நாங்கள் ரெண்டு நாளாக தேடி சாட்டர்டே தொலஞ்சிச்சு மேம் நேற்று சண்டே நேற்று மேம் நேற்று மெனக்கெட்டு காலேஜ்ஜிக்கு வந்து கூட ஃபுல்லும் நாங்கள் தேடுனோம் கிடக்கில மேம் நேற்று ஈவினிங் வீட்டுக்கு போய் தான் மேம் சாட்டர்டே வீட்டுக்கு போய் தான் மேம் எனக்கே தெரிஞ்சிது ஐடி மிஸ் ஆயிடுச்சுன்னு

ஓகே மேம் சாரி மேம் என்னோட என் மிஸ்டேக் தான் இதுமாதிரி மிஸ்டேக் இல்லாமல் நான் பார்த்துக்குறன் மேம் சரி மேம் ஹச்சோடி சார்கிட்ட எங்க குவாடினேட்டர்ட்ட சையின் வாங்கனுமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் நான் கிளாஸ் போகிறன் மேம்